இங்கு எங்கள் மாவட்டத்தில் அநேக விளையாட்டு இடங்கள் இருக்கிறது

பூங்கா இருக்கிறது மலை பகுதிகள் இருக்கிறது அழகழகான தோட்டம் அழகழகான நேச்சுரலான காய்கள் எல்லாமே இருக்கிறது நாங்கள் ஒரு நாள் எங்கள் பகுதியில் இருக்கிற மலைப்பகுதிக்கு போய்விட்டு மலையில் ஏறி நல்லா ஜாலியாக கொண்டாடுகிறோம் ஜாலியாக இருக்கும் ஃபிரண்ட்ஸுங்களோட போய்விட்டு மீன் பிடிச்சி மீன் வறுத்து எங்கள் பக்கத்தில் அநேக ஆறுகள் அநேக ஏரிகளில் இருக்கிறதுனால எங்களுக்கு பார்க்க அழகாக சூப்பராக இருக்கும் அதனால் நாங்கள் போய்விட்டு பசங்களோடு ஒரு டீமாக போய்விட்டு நாங்கள் அழகாக மீன பிடிச்சி வறுத்து சாப்பிட்டுகினு குழம்பு வச்சுகினு அநேக காரியங்கள் செஞ்சுக்கொண்டு லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன் அதேபோல் பார்த்தோன்னா மலை மலைப்பகுதியில் ஒரு இடம் இருக்குது மலையில் ஏறி அந்த மலையில் பார்த்திங்கனா சூப்பராக இருக்கும் அந்த மலை உச்சியில் ஏறி நின்றுகுற பசங்களோடு அந்த மலையில் ஏறி நாங்கள் யாராலும் ஏற முடியாத இடங்கள்ல அந்த மலையில் ஏறி நாங்கள் அழகை பார்த்து அழகை ரசித்துக் கொண்டு இயற்கையை ரசித்து கொண்டு அழகாக இருந்த என் லைஃபு பசங்களோடு ஜாலியாக இருந்துச்சு எங்கள் பகுதி கள்ளக்குறிச்சி பகுதியில் அநேக இடங்களில் அநேக நாட்கள் நாங்கள் ஜாலியாக சுற்றி பயணம் செய்கிறோம் அதுபோக பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் இது இப்படிதான் வாழணும் எங்கள் லைஃப் இன்றைக்கி இப்படி இனிமேல் இப்படிதான் இருக்கணும் இனிமேல் இப்படிதான் நாங்கள் செயல்படணுன்னு சொல்லிட்டு எங்கள் இயற்கையை நாங்கள் ரசித்துக்கொண்டு போ அநேக திரைப்படங்களை போய் பார்ப்போம் தியேட்டர் இருக்குது அங்கே தியேட்டரில் போய்விட்டு தியேட்டரில் உட்காந்து தியேட்டர் படம் பார்த்துக்கொண்டு ஜாலியாக பசங்களோடு அரட்டை அடித்து கொண்டு இருப்பேன் அதேபோல் பார்த்திங்கனா ஊர் ஊராய் எல்லா ஊ எல்லா இடங்களும் எல்லா இடத்துலயும் நாங்கள் சுற்றிட்டு ஜாலியாக இருந்தேன் ஜாலியாக போய் கொண்டு வந்து கொண்டு அழகாக இருந்துச்சு எங்கள் மாவட்டம்